முன்னாடில்லாம் வந்துட்டு நம்ம வங்கியில் ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது ஒன்று நமக்கு அது மூலிமா ஏதோ நம்ம வங்கி கணக்கில் ஏதோ ஒரு டவுட் அப்படினு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்யெல்லாம் என்ன பண்ணினோம் ஸ்டெயிட்டாக போய் பேங்குக்கு போய் அங்கே இருக்க அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்பை பார்த்து நமக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து அவங்ககிட்டே சொல்லி அவங்க அதுக்கப்புறமா நமக்கு விளக்கம் கொடுப்பாங்க அதுக் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டு வந்துடுவோம் நமக்கு என்ன டவுட்டோ அதை வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அதுக்கு மூலிமா அவங்க வந்து அவங்க நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இப்பலாம் பார்த்திங்கனா இப்போ நாம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நாம் நேராக போய் பேங்கில் போய் கேட்க வேண்டிய அவசியம் இப்போ நமக்கு இல்லை எல்லா டவுட்டுக்கும் உனக்கு எதுவும் வந்து என்ன ஆகுது நம்ம இப்போ இந்த இன்டர்நெட் மூலிமாவோ இல்லை செய்தித்தாள் மூலிமாவோ வங்கி வந்து என்னென்ன கொள்கைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போது என்னனென்ன ப்ரொஸிஜர்ஸ் இருக்குது இப்போ என்னென்ன செய்யணும் எந் எந்த டைம்குள்ளே இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இந்த வேலைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்நெட் மூலிமாவோ இல்லை செய்தித்தாள் மூலிமாவோ நமக்கு வீட்டில் நம்ம எங்கே இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் எந்த எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் கூட நாம் வந்து அதை தெரிஞ்சுக்கறோம் இப்போது இதுக்கு எல்லாம் வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டும் செய்தித்தாளும்தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது